எனக்கு இப்போது முப்பத்தெட்டு வயதாகுது இதன் காரணமாக என்னோடய உடம்புல சில உடல் குறைபாடுகள் வருவது இயற்கைதான் இதனை வந்து கண்காணிக்கிறதுக்காக சில டிவைசஸ் நான் யூஸ் பண்ணுறேன் அதாது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிட்னஸ் ட்ராக்கர் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இந்தமாதிரி நான் பயன்படுத்துகிறேன் இது எதுக்காகன்னால் இப்போ நான் வந்து என்னோடய வேலைப்பளு காரணமாக என் உடம்புல பலவீனமாக இருக்குது என்பதை மறந்துடுறேன் இப்போ நம்ம தண்ணீர் குடிக்கணும் தண்ணீர் குடிக்கிற மறந்துடுற வேலைப்பளுனால் மறந்துடுறோம் அப்போ ஒரு ஒரு ட்ராக்கரை வச்சோம்னா அது என்னோட ஒடம்பில் இருக்கிற தண்ணீர் அளவை அதை அறிந்து அதை எனக்கு ஒழியெலுப்பும் அப்போ நான் என்ன நினைக்கிறேன் நம்ம உடம்புல தண்ணீர் நீர்ச்சத்து கம்மியாக இருக்குது அதுக்காக நம்ம நீர் சார்ந்த தண்ணிரோ இல்லை ஜூஸ்ஸோ குடிக்கணும்னு நமக்கு அறிவுறுத்தும் இதுபோக ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வச்சிருக்கிறேன் இப்போ நான் அதில் பார்த்தீங்கன்னா என்னோடய இதயத்துடிப்பு நாடித்துடிப்பு என்னோடய ப்ளட் ப்ரஷ்ஷர் இது மூணுமே அது எப்போவுமே அளந்தெடுத்துகிட்டே இருக்கும் இப்போ நான் ஒரு மா எனக்கு வந்து உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறதுனால சில சமயங்கள்ல நான் வந்து என்னோட மாத்திரைகளை போட மறந்துவிடுவது உண்டு இந்த முறை மாதிரி டிவைஸ் இருக்கிறதுனால என்னோடய உயர் ரத்த அழுத்தம் அதிகமாக காட்டும்போது நான் அதற்குண்டான மாத்திரைகளை எடுத்துக்கொள்கிறேன் இது என்னோட உயர் ரத்த அழுத்தத்த குறைக்க உதவுது இதுவே நம்ம சாப்பிடாம விட்டோம்னா என்னோட பல்ஸ்ஸு கொஞ்சம் வீக் ஆகும் லேசாக இறங்க ஆரம்பிக்கும் அதை தடுக்கிறக்காக நான் சாப்பாடு எடுத்துக் கொள்வதை அது அறிவுறுத்தும் இதுக்காக நான் யூஸ் பண்ணுறதுனால என் உடம்புக்கு அது ஆரோக்கியமாகதான் இருக்குது பயனுள்ளதாக இருக்குது